நம்மூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதே போல் பார்த்துக்கிட்டா நம்ம கல்லூரியில் வந்துட்டு நெனைச்சா எல்லா குரூப்பும் கிடைக்கிறதில்ல நிறையா மாவட்டத்துக்கு நம்ம வெளியில்தான் போக வேண்டியதிருக்குது நிறையா அலையவேண்டியதிருக்குது நம்மூருலலாம் அதிகமாகவே கோர்ஸ் நம்ம தேடுகிற கோர்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கிறதில்ல நம்ம வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு அந்த கொழந்தை படிக்க வேண்டியதாயிருக்குது அப்றம் இதுக்கு மேல் நம்ம பாத்துக்கிட்டோனா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்துகிட்டா நிறைய கார்மண்ட்ஸ் தான் ஆரம்பித்திருக்காங்க என்னதான் எவ்வளோதான் படித்திருந்தாலும் நம்ம கார்மண்ட்ஸில் நாம நெனைக்கிற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதில்ல அதில் சம்பளம் சரியாக கொடுக்குறதில்ல அதனால நிறைய மன உளைச்சலுக்கு நிறையா படிச்சவங்க ஆளாகியிருக்காங்க அப்போ நம்மூரில் பார்த்துகிட்டா ஐடி இல்லைனா பெரிய பெரிய ஒர்க் சம்மந்தமாக எந்தவொரு ஒர்க்கும் கிடையாது குழந்தைங்க படிச்சுட்டு படித்ததுக் கேற்ற வருமானம் நம்ம ஊரில் கிடையாது வேலையும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்னா நம்மூரில் ரொம்ப குறைஞ்சளவுக்கு தான் சம்பளம் தரக்கூடிய நிலமையில ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பித்திருக்காங்க அதில் லாபம் எவ்வளோ வந்தாலும் நம்ம எவ்வளோ படித்திருக்கிறமோ அதுக்கேற்ற வருமானம் அங்கே கிடைக்கிறதில்ல வேலையும் கெடக்கிறதில்ல அதனால் ரொம்ப சிரமமாயிருக்குது அதே போல் பார்த்துக்கிட்டிங்னா அரசு வேலையில் சரி அரசு வேலையில் பார்த்துக்கிட்டிங்னா ரெக்கமண்டேஷனு அமௌண்ட்டு இதெல்லாம் எதிர் பாக்கிறாங்க அதனால் இளைஞர்களை ரொம்ப வேலை விஷயமா பார்த்துக்கிட்டிங்னா நம்மூரில் ரொம்ப அதனால் தான் சிரமபடுறாங்க இதனால் ரொம்ப உள்ளாகுறது இளைஞர்னாலதான் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதில்ல இன்னும் ஈரோட்டில் பார்த்துக்கிட்டிங்னா கார்மண்ட்ஸ் இன்னும் இப்போது நிறைய உருவாகுது ஆனால் வந்துட்டு படித்த அளவுக்கு அங்கே வேலையும் இல்லை அதுக்கேற்ற சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நிறைய நம்ம படிப்புக்கு வந்துட்டு அலையவேண்டியதிருக்குது காலேஜுக்கு அலையவேண்டியதிருக்குது நிறைய ஊருக்கு போக வேண்டியதிருக்குது வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டியதிருக்குது நடுத்தர குடும்ப மக்கள்னால யாரும் அந்தமாதிரி போய் படிக்கமுடியறதில்ல அதனால் இந்த ஊருலேயே வந்துட்டு நிறையா நிறையா காலேஜ் ஆரம்பித்து அதுக்கேற்ற கோர்ஸ் ஆரம்பித்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஒர்க்கு வந்துவிட்டு ஒரு கம்பனி பெரிய பெரிய ஆஃபிஸ் இங்கே வந்துவிட்டா படித்த குழந்தங்களுக்குநிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்குது அரசாங்கத்திலேயும் பார்த்துக்கிட்டிங்னா இந்தமாதிரி ரெக்கமண்டேஷன் இல்லாமல் அமௌண்ட் இல்லாமல் நிறையா ஆள் பசங்களை ஒரு இளைஞர்களை ரொம்ப வேலைக்கு சேர்த்துகிட்டாங்னா நிறைய குடும்பங்கள் நிறைய பேர் நல்லாயிருப்பாங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சிதுன்னாவே ஒவ்வொரு குடும்பமும் நல்லாயிருக்கும் இந்தியா நம்ம முன்னேறத்துக்கு வாய்ப்பிருக்கு ஆனால் நம்மூரில் தான் வந்துவிட்டு நிறைய இந்தமாதிரி பிரச்சனைகள் இருக்கு கல்வியில் பிரச்சனை இல்லை ஆனால் ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஓட வேண்டியதாயிருக்கு வேலைக்கு ஓடணும் படிப்புக்கு ஓடணும் எல்லாத்துக்கும் ஓட வேண்டியதாவேயிருக்கு என்ன என்ன இந்த நெலமை மாறணும் கூடிய சீக்கிரத்துல மாறினாதான் நம்மளுக்கு நல்லது